எங்கூருக்குல்லாம் வந்து நிறைய கலை சிற்பிகள் அவங்கள்லாம் வருவாங்க அவங்க வந்து நிறையா செலல்லாம் செய்வாங்கள் கோயிலுக்கு செய்வாங்கள் வெள்ளிலையெல்லாம் செய்வாங்கள் அந்த சிற்பில்லாம் பார்க்கும் போது சூப்பராக இருக்கும் அழகாக பண்ணுவாங்கள் அதுக்குன்ட்டு ஒரு நிறைய இதெலாம் வச்சு அவ்வளோ கேர் எடுத்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக செய்வாங்கள் அந்த வேலையை மண்ணு கூடோ பதம் பார்த்து வச்சு தண்ணி கரெக்டாக இது பண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கரெக்டாக செய்வாங்கள் அதை செய்யும் போது எனக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஆ இவங்க சூப்பரா செய்கிறாங்கேளே நம்மளும் இந்த மாதிரி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்டின்தான் நான் நினச்சிருக்கேன் அவங்க வந்து அவங்க வந்து தனியாக செய்ய மாட்டாங்கள் கவுர்மெண்ட் கிட்ட இருந்து ஆட்ரு எடுத்து செய்வாங்கள் அந்த ஒர்க்கை வந்து கவுர்மெண்டே அந்த சிலைக்கு எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்து பே பண்ணிட்டு போவாங்க